எனக்கு ஸ்கூலில் அதிகமாக நான் படித்து நேசித்த பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தான் தமிழ் பாடங்கள் தான் எனக்கு வந்து தமிழ் பாடம் ரொம்ப பிடிக்கும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழில் வந்து நான் அதிகமாக வந்து எழுத்துப் பிழை இல்லாமல் தடுமாறி வாசிக்காமல் ஆரம்பத்திலேர்ந்தே நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுலேருந்தே ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் மார்க் அதிகமாக தான் எடுத்திருந்தேன் ப்ளஸ் டூ டென்த்லேயும் சரி ப்ளஸ் டூலேயும் சரி தமிழில் நான் வந்து அபோவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் தான் மார்க் எடுத்திருந்தேன் நான் தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு வார்த்தை வந்து வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஒரு கிளாஸே பார்த்தீங்க என்னோட தமிழ் சார்லாம் வந்து தமிழ் கிளாஸ் எடுத்தார்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இன்னைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணங்கள் சொல்லி கொடுத்தாங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை கூவிளம் அந்த மாதிரியான இலக்கணம்லாம் எனக்கு இன்னைக்கும் வந்து மறக்க முடியாது நான் டென்த்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்ட்டும் எனக்கு இன்னுமும் என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னோட தமிழ் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு தமிழை வந்து வளர்த்தாங்க அதேமாரி திருக்குறள் திருக்குறளால் இன்னைக்கு இல்லாதது ஒரு இதே வேற எதுலேயும் ஒரு அர்த்தம் வந்து வேற எந்த இதுலேயுமே கிடையாது திருக்குறளும் நாங்கள் வந்து மறக்க முடியாது எல்லா எந்த காலத்துலேயுமே திருக்குறள் வந்து நம்ம வந்து நம்ப யூஸ் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் வந்து நம்ம கூட நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலயும் திருக்குறள் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள இலக்கணங்கள் தமிழில் உள்ள இந்த பேச்சு போட்டிலாம் வைப்பாங்க அதிலல்லாம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு பக்கம் பேசலாம் அது அதலாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் தமிழில் தமிழ் பேச்சு போட்டிலாம் வைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கிருக்கோம் நாங்கள் அதனால வந்து எனக்கு வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் கட்டுரை போட்டி தமிழ் கட்டுரை போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய எழுதலாம் நிறைய கன்டென்ட்டு கிடைக்கும் இது வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாநில அளவில் வந்து கட்டுரை போட்டிகள்லாம் வைப்பாங்க அதிலலாம் நிறையா பேர் பங்கெடுத்துப் போனாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழில் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கலந்துக்கணும் வெற்றி பெறணும் அந்த ஒரு இது மட்டும் தான் எங்களுக்கு இருக்கும் அதால் வந்து எனக்கு வந்து தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு